தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த இந்த இந்த மாவட்டம் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே தான் வருது தொழில்நுட்பத்தில் இப்போது பார்த்திங்கன்னா இப்போது நம்ப வந்து தலை கவசம் அணிந்துகிட்டு தான் வந்து வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு விதியாக இருந்தாலும் அந்த தலை கவசம் அணியாதவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சில சில பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால அந்த தொழில்நுட்பம் நோக்கி ஒரு ஒரு நம்மளோடைய தொழி அந்த நம்மளோடைய பிக்சர் நம்மளோடைய நம்பளை வந்து படம் எடுத்து அந்த படத்தில் நம்ப தலையில் தலைக் தலைக்கவசம் இருக்கா இல்லையானு அதுவே வந்து தானியங்கியாக செயல்பட்டு நம்பளோடய வண்டி நம்பருக்கு என்ன தொகையோ என்ன கட்டணம் தண்டனை கட்டணமோ அதை வந்து நமக்கு மெசேஜாக நம்ப மொபைலுக்கு வந்து மெசேஜாக வரக்கூடிய அளவுக்கு இப்போ முன்னேற்றம் அடைந்திருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நம்ப வந்து எப்படி இருக்கோம் நம்ம ஆலோ ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ப ஃபஸ்ட்டு இனிஷியல்லாக நம்ம என்ன செய்வோம் நமக்கு எங்கே போனாலும் நம்மளோடைய ப்ரெஷர் எப்படி இருக்குது சுகர் எப்படி இருக்குதுன்னு தான் தெரிஞ்சுப்போம் இப்போ வந்து எல்லாமே தானியங்கி கருவியாக வந்திருச்சு அந்த தானியங்கி கருவியை நம்ம வீட்டிலையே வச்சுக்கிட்டோனால் நமக்கு எப்போவுமே மருத்துவரை பார்க்கணுங்குற அவசியம் இல்லை அதாவது முதல் கட்ட சிகிச்சைக்காக அதுக்காக இப்போ எல்லாமே தானியங்கியாக வீட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த தானியங்கியில் இருக்கிற அந்த அந்த குறி குறியீடுகள் வந்து ரொம்ப அதிகமான அளவில் சீரியஸாக இருக்குது அப்படின்னா அந்த அவசர சிகிச்சை பிரி பிரிவுக்கு அது தானே போயிட்டு தன்னுடைய யார் வந்து மருத்துவரோ அவங்க மருத்துவருக்கு வந்து ஒரு மெசேஜாக வந்து போயிடுது அதனாலே நமக்கு இந்த தானியங்கி கருவி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிறையவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கவுரு கருவியாக இருக்குது